எங்கள் ஊரில் அழகான பிரபலமில்லாத சுற்றுலா தளம் இன்றும் பார்த்த மலை பண மழை பேட்டை மலை கோவில் தான் எங்கள் ஊரில் இருந்து பதினைஞ்சு கிலோமீட்டர் தூரம் வரும் இங்கே மேலே ஒரு சிவன் கோவில் இருக்குது அதுக்கு பகு அப்பகுதியில் ஒரு சின்ன குளம் இருக்குது இந்த கோவில் இப்போ வர சரியாக பராமரிக்கப்படல மாநில அரசு அந்த கோவில்ல எடுத்து சரியாக பராமரிச்சு மக்களுக்கு தெரியப்படுத்தணும்